எங்கள் பகுதியில் சில நேரங்களில் திருட்டு மற்றும் கொள்ளை நடக்கிறது இதனால் அவர்கள் ஏழ்மை மற்றும் வேலையின்மையை தெரியப்படுத்துகிறது ஏனென்றால் இந்த கொரோனா காலத்தில் மிகவும் ஏழ்மையானவர் மிகவும் கஷ்டப்பட்டு அது மட்டுல்லாமல் வேலை இல்லாமல் மிகவும் அதிலயும் சரி பொருட்களுக்கு திண்டாடி அதனால் சிலர்கள் திருட்டு போன்ற செயல்களில் ஈடுபடுகி பைக்கை திருடுவது சைக்கிளை திருடுவது பணம் திருடுவது அப்புறம் என்ன பைக்கின் பெட்ரோ பெட்ரோலை திருடுவது போன்ற சில காரியங்களில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு அவர்களின் ஏழ்மையே காரணம் ஆகும் ஏழ்மையே காரணம் அவர்கள் ச அவர்கள் அவர்கள் தினம் வேலை இலலாததால் அவர்களிடம் ஏழ்மை ஏற்பட்டது பணம் இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை என்ற போன்ற பல விஷயங்கள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வேலைக்கு ஏன் வேலைக்கு செல்ல வேண்டுமென்று நினைத்து விட்டு ஒரு திரு திருட்டு செய்தல் அதே பழகிக்கொள்கின்றனர் அது மட்டும் இலலாமல் நாம் அவர்களை திருத்த வேண்டும் கடைசியாக அவர்களின் ஏழ்மையை அதுக்கு ஒரு ஒரு காரணமாக இருக்கிறது